நாங்கள் நான் வந்து தமிழ் மட்டும்தான் பேசுனேன் தமிழ் மொழிப்பற்றி மேலும் கூறுணுன்னா இப்போ தமிழ் தமிழ் மொழி இல்லாமல் இல்லை இப்போ எங்கள் போனாலியும் இப்போ ஆங்கிலத்துலையோ ஆங்கிலத்தில் பேசுனாலியும் தமிழில் தான் நம்ப ட்ரான்ஸ்லேஷன் பண்ணனும் அதே ஹிந்தியில பேசினாலியும் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க கனடா தெலுங்கு இத்தனை மொழிகளுக்குமே இப்போ வந்து இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகறதுன்னா தெலு தெலுங்கு பேசுகிற இடத்துல போனவங்கள்லாம் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க தெலுங்கு புரியாது இப்போ தெலுங்கு பேசுனா நம்ப தமிழில் தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறோங்க அதனால் நிறைய வந்து தமிழ் மொழியை பற்றியும் பேசலாம் பிராந்திய பேச்சு வழக்குங்கன்னா அது எப்படின்னு தெரியல சரிங்களா தமிழ் ஒன்லி தமிழ் மட்டும் தான் பேசுறங்க நாங்க நாங்கள் வந்து பிராந்திய பேச்சு வழக்கை வந்து கற்றதில்லை இது வரைக்கும் அந்தமாதிரி பேசுனதில்லை தமிழ் மட்டும்தான் தமிழை பற்றி பேசுணுன்னா நிறையா பேசலாம் தமிழ் மொழி வந்து எல்லா இடத்துலையுமே தமிழ் வந்து இருக்கு தமிழ் தான் அதிகம் ட்ரான்ஸ்லேஷன்